நான் பேர்டு வாட்சிங் செய்யும் பொழுது எனக்கு வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மரக்கிளைகள் அதிகமாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டுக்குருவிகள் வந்து இருக்கும் இருக்கிறதுலையே சோம்பல் அதிகமாக பறிக்கிறதே சிட்டுக்குருவிகள் தான் காலையில எழுந்திரிச்சு கீச்சு கீச்சுன்னு அது கொடுக்குற சவுண்ட்டே செம்மையா இருக்கும் அதுவே எனக்கு ஒரு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் அபூர்வமாக இருக்கும் அது எப்போவுமே சோம்பேறியாக இருந்ததே கிடையாது ரொம்ப தந்திரமாக இருந்தாலும் பொடிசாவே இருந்தாலும் அது அதோடய சௌண்ட்டும் சரி நம்ம அதை ரசிக்கறதும் சரி பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லோரையுமே ஒரு ஒரு சேடா இருந்தால்கூட அந்த சிட்டுக்குருவி கொடுக்குற சௌண்ட்லையே எல்லோருமே கொஞ்சம் ஹேப்பி ஆயிடுவாங்க அந்த ஹேப்பி மட்டுமில்ல அது எல்லோரையுமே பரவ பரவசப்படுத்தி இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காக்காய் காக்காய் எப்போதுமே நம்ம நினைக்கிறோம் அது காக்காய்ன்னு ஆனால் இருக்கிறதுலையே ரொம்ப அபூர்வ பறவைன்னு சொல்வது போலேதான் எல்லோருக்குமே கொடுத்து உதவணுன்னு நினைக்கறது காக்காய் மட்டும்தான் இருக்கிறதுலையே காக்காயுக்கு மட்டும்தான் தன் மனைவி இறந்ததுக்கப்பறம் அந்த காக்காய் ஒரு தன்னோடய மரணத்தை அதுவே நிர்ணயிச்சிக்கிடுமாம் அடுத்த ஒரு காக்காவை தேடி என்றைக்குமே அந்த காக்காய் செல்லாது அந்த காக்காய் எப்போதும் தன்னோடய கூடு தன்னோடய மனைவி அப்படின்னு மட்டும்தான் இருக்கும் இது மேக்சிமம் பேருக்கு யாருக்கும் தெரியாது ஆனால் காக்காவோடய வாழ்க்கை அப்படிதான் காலையில அதோடு நாம்ம நினைக்குறோம் காலையில எழுந்திரிச்சோன்னா சோம்பேறி இல்லைன்னு காக்காய் எப்போதுமே காலையிலயே குளிச்சிடும் அது யார் கண்ணுக்கும் படாத மாதிரி காலங்கார்த்தாலையே குளிச்சுட்டு தான் அடுத்த வேலையைவே செய்யும் இருக்கிறதுல ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சிட்டுக்குருவி காக்காய் கிளி பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் இப்போ எல்லோருமே விரும்புறது என்னன்னால் கிளி பேசுது பேசுதுன்னு இப்போ என்னன்னால் எல்லா இடத்திலையும் இது பண்ணி போட்டுவிட்டாங்க நிற்பாட்டிட்டாங்க கிளியை வீ வீட்டில் வளர்க்கக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு நிறுத்தின காரணம் என்னன்னால் அதோடய இனப்பெருக்கத்தை நம்ம மக்களே குறைக்க ஆரமிச்சுட்டாங்க அதனாலே தான் இது போக இன்னும் நிறையா பார்க்க அழகா இருக்கிறது பார்த்தீங்கன்னா புறா குருவி இவ்வளோ இருக்குது இருந்தாலும் நான் அதிகமாக பார்த்து ரொம்ப ரசித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வெள்ளைமயில் ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அதோடய தோகை விரிக்கும்போதே கலரில் நீங்கள் பார்க்கறத விட ஃபுல்லாக ஒயிட் அன் ஒயிட் பாருங்கள் எல்லோரும் சொல்வாங்க என்ன ஒயிட் அன்ட் ஒயிட்ன்னு சொல்லுவீங்க ஆனால் ஒயிட் அன் ஒயிட்லையும் மயில் அழகா இருக்கும் அது அழகா தெரியும் என் நேம்லையே மயில் இருக்கும் ஆனால் எனக்கு என்னமோ பிடிச்சதென்னவோ வெள்ளை மயில் தான்